நான் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் தூய்மைக்காவலர் ஸ்வீப் தூய்மைக் காவலர்காரங்களும் ஸ்வீப்பர் ஆனவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கனு அட்னன்ட்ஸ் எடுப்பேன் அப்பறம் அவங்கள அனுப்பி விட்டுட்டு மதி நான் பில் வீட்டுக்கு வீடு வரி யாராவது வந்திருந்தாங்களா அவங்களுக்கு வீட்டு வரி தண்ணீர் பில் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பில்லுங்கிறதனால கம்ப்யூட்டர்ல பில் போட்டுக் கொடுப்பேன் தலைவர் ஏதாவுது ஒரு வேலை சொன்னாலும் அதுவும் செய்வேன் பஞ் கிளர்க் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வவுச்சர் எழுதுவேன் எல்லா வேலையும் செய்வேன்